ஆ ஹலோ ஆ நாங்கள் அழகப்பா மியூஸியம வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் எங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறீங்களா வேறு எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் ஆ அழகப்பா மியூஸியமும் பார்க்கணும் அதோடு வேறு எங்கேயும் கிட்டக்க அழகப்பா பேஸ்டா எதாவது பார்க்கலாம்னு ஓகே மேம் எதாவது எண்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குமா மேம் ஓகே மேம் அது எப்போ மேம் ஓப்பனில் இருக்கும் ஓகே மேம் ஓகே மேம் மேம் வேறு எதுவும் அம்யூஸ்மென்ட் பார்க் அந்த மாதிரி பெருசாக எதாவது இருக்கா மேம் அழகப்பா பேஸ்டு ஓகே மேம் ஆ பார்க் தான் இருக்குது ஓகே மேம் ஆ இப்போது ரேடியோ ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்குன்னாங்களே அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா மேம் இல்லை ஓகே மேம் நான் உங்குளுக்கு ஏதாவது டௌட்ஸ் இருந்தால் கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்